ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ஹலோ இ சேவை மையம் சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க சரிங்க ஆ எடுத்துக் கொடுத்துருவேங்க சார் உங்களுக்கு அது மிஸ் ஆனது ஒரு ஜெராக்ஸ் கிது வச்சிருக்கிறீங்களா ஆதார் கார்டு மிஸ் ஆனது ஜெராக்ஸ் இல்லைங்களா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் நீங்கள் நாளைக்கு காலையில் வெப்பட பா பாதிரிக்கு வந்து வெப்படைக்கு வந்துருங்க நாங்கள் எங்கள் இ சேவை மையம் இருக்குதுங்க அங்கே வந்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆ வந்து வன்ன வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்ன்னா ஆதை ரேஷன்கார்ட் ம் போட்டாங்க அப்புறம் அந்த ஃபோன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருங்க அப்புறம் பணம் ஒரு அறுபதுருவா கொண்டுவாங்க நாளைக்கு ஒரு பத்துமணிக்கு ஆ பத்தரை மணிக்கிட்ட வாங்க ஆ இல்லை இல்லைங்க சார் நா அது அதே அமௌண்ட் தான் ஆகுங்க அறுபதுருவாய்க்கு மேலே வாங்க மாட்டேங்க இல்லீங்க சார் நீங்கள் வந்திங்கன்னா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ஃபோன் போட்டோ காசு அறுபதுருவா கொண்டாந்திங்கன்னா நீங்கள் நாங்கள் எடுத்தே கொடுத்துருவோம் நீங்கள் கையோடயே வாங்கிட்டு போயிடலாங்க ஆ சரிங்க ஆ ஒரு அரைமண்நேரங்கிறது ஒரு ஒருமணிநேரம்கூட ஆகும்ங்க சார் ஏன்னா ஆளுங்க கீழு நீங்கள் வர டைமுக்கு முன்னாடியே கீது இருந்தாங்ன்னா அங்கே கொஞ்சம் முன்னபின்ன டிலே ஆகுங்க இல்லைங்க ஒரு பத்தரைமணிக்காட்ட வாங்க அதுக்கு முன்னாடியே அங்கே ஆளுங்க இருந்தாங்கன்னா வந்தவங்களுக்கு பார்த்துட்டுதான் உங்களுக்கு பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க நாங்கள் எடுத்துக்குடுத்துடுறோங்க ஆ சரிங்க